நான் படித்த வரைக்கும் எனக்கு எதுவும் நான் ஃபீஸ் இல்லாமல் தான் படித்தேன் ஆனால் என் தம்பிக்கு வந்து ஃபீஸ் கட்டிதான் அவன் படிக்க வைக்கிற ஒரு சூல்நிலை வந்திச்சு அப்போ வந்து அப்பாவும் அம்மாவும் வந்து அவனுக்கு வந்து ஃபீஸ் கட்டிதான் படிக்க வைச்சாங்க அவன் இப்போ வந்து டுவெல்த் படிச்சுட்ருக்கான் அவனுக்கு ஃபீஸ் வந்து ஃப்ஃப்டி தௌசண்ட் எங்களால் ஃப்ஃப்டி தௌசண்ட் ஃபுல்லாக கட்ட முடியாது அப்படின்ட்டு வந்து அப்பா வந்து போய் ஸ்கூலில் கொஞ்சம் பேசி இந்தமாதிரி ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி கட்டுறோம் அப்படினு சொல்லிட்டு அப்பா வந்து போய் பேசினாரு அப்போ அவங்க வந்து இல்லை முடியாதுங்க எல்லோரும் வந்து ஃபுல் அமௌண்ட் கட்டிதான் அட்மிஷன் போட்டுருக்காங்க ஸோ நீங்களும் ஃபுல் அமௌண்ட் கட்டினாதான் உங்கள் பையனோட அட்மிஷன் நாங்கள் எடுத்துப்போம் அப்படினு சொல்லிட்டாங்க அப்புறம் அப்பாவுக்கு வந்து அப்பா இந்தமாதிரி கொஞ்சம் சூல்நிலைலாம் எடுத்து சொன்னவுடனே அப்பா வந்து நெசவு வேலை பண்ணுறாரு ஸோ அதனால வந்து இந்தமாதிரி எங்களுக்கு கொஞ்சம் கொரோனாவில் கொஞ்சம் தொழில்லாம் வந்து கொஞ்சம் கீழே போகுது மேம் அதனால நாங்கள் கட்டிடுறோம் அமௌண்ட் வந்து ஸ்பிளிட் பண்ணி கட்டுறோம் அப்படினு சொன்னார் அப்பா அப்புறம் அந்த மேமும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சரி ஓகே நீங்கள் ஒரு மூணு நாலு தடவை ஸ்பிளிட் பண்ணி கட்டிடுங்க அதுக்குமேல் டைம் எடுத்துக்காதீங்க அப்படினு சொல்லிட்டாங்க அப்புறம் தம்பி வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகிறதுக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் கட்டி அவனுக்கு அட்மிஷன் போட்டு புக்கெல்லாம் வாங்கிக் கொடுத்தோம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அவனை அவன் வந்து ஃபஸ்ட்டு ரிவிஷன் எக்ஸாம் எழுதுறப்போ மீதி அமௌண்ட்டுக்கு மீதி இன்னும் பாதி அமௌண்ட் கட்டினோம் அப்புறம் அந்தமாதிரி ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி ஒரு நாலு தடவை ஸ்பிளிட் பண்ணி கட்டிட்டோம் அவனோட ஃபீஸை ஸோ அந்தமாதிரி இருக்க சில ஸ்கூல்ஸும் இருக்குது அந்தமாதிரி நல்ல ஸ்கூல்ஸும் ஸோ என் தம்பிக்கு அப்படிதான் எங்கள் வீட்டில் வந்து ஃபீஸை வந்து கட்டினாங்க